இப்போ நாங்கள் ஸ்கூல் எல்லாம் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு மூணு வருடம் கழித்து தான் அந்த எயித்து ஸ்டாண்டர்டு வந்து கொண்டு வந்தாங்க அப்போ க பொம் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் படிக்கும் போது பாத்ரூம்லாம் எதுவும் இருக்காது வெளிய அவுட்டரில் ஒரு மாதிரி காடு மாதிரி தான் இருக்கும் அங்கே தான் வந்து பொம்பளை பிள்ளைங்க ரெஸ்ட்ரூம் போவாங்க அதுவே ரொம்ப மோசமாக இருக்கும் என்ன பூச்சி வருது என்ன வருதுன்னு அதெல்லாம் வந்து அப்போலாம் வந்து பயந்துகிட்டு இருப்போம் இப்போ நையன்த்து டென்த்து எயித்து எயித்து வரைக்கும் தான் இருந்தது நையன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவெல்லாம் வந்து இங்கே கிடையாது போனால் வந்து நம்ம பஸ் ஏறி தான் போகணும் அப்டியே பஸ் ஏறி போனாலும் பஸ்ஸு வந்து கிடைக்காது பிள்ளைங்க திரும்பி வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வருதுன்னு சொல்லிட்டு அப்பா அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்போ இங்கே வந்து மறுபடியும் வந்து அதெல்லாம் வந்து பேசி யாராலம் வந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் நையன்த்து டென்த்து அந்த இதுக்கு கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் தான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவே கொண்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு வருடம் கழித்து தான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூவே கொண்டு வந்தாங்க அது முதல்லையே கொண்டு வந்தாங்க கொண்டு வந்துருந்தாங்கன்னா நாங்கள்லாம் படிக்கும் போது அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் புக்ஸு நோட்டு ஆகட்டும் அதெல்லாம் எதுமே எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து அது எதுவும் எங்களுக்கு வரல அது நம்ம ஒவ்வொரு ஒரு ஒரு கேஸ்ட்டை பார்த்து அவங்க கொடுப்பாங்க கொஞ்சம் பணக்காரனாக இருந்தாங்கன்னா அவங்கள்லாம் வந்து எதுவும் குடுக் கொடுத்துருக்க மாட்டாங்க ஒரு ட்ரெஸ்ஸாகாட்டும் அந்த ட்ரெஸ்ஸை வந்து அதே ஒரு செட்டு தான் அங்கே வந்து சாப்பாடு வந்து வாங்கினா மட்டும் தான் அங்கே வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் கொடுப்பாங்க அப்படி தான் அது போயிட்டுருந்தது புக்கெல்லாம் நம்ம அவுட்டில் தான் வாங்கிக்கணும் அது வந்து ரொம்ப காசு விலை அதிகமாக இருக்கிறதுனால ஒவ்வொருத்தர் வாங்குவாங்க ஒவ்வொருத்தர் படிச்சிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கும் போது தான் நாங்கள் அதை வந்து பார்த்து படித்து எக்ஸாம் டைம்லலாம் ரொம்ப சிரமப்படுவோம் அவங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை வாங்கி படிப்போம் அதுவே எக்ஸாம் எழுத முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்து அதை எழுதுவோம் ஒவ்வொன்றும் நோட்டில் எழுதிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் தான் அதை படிப்போம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்கூலுக்கு போனோம்னா ரொம்பவும் சிரமமாக இருக்கும்